அஸ்க் அண்ணனுங்களா நான் குத்புதீன் பேசுகிறேன் விழுப்புரத்துலேருந்து இந்த மாதிரி நாசரண்ணா உங்கள் ஃப்ரெண்டுங்களா இந்த மாதிரி எனக்கு வந்து போட்டோக்ராஃப் பண்ணித்தர்றீங்களா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு இந்த மாதிரி நாசர் அண்ணன் தான் ரெகமண்ட் பண்ணார் உங்களை அதான் ப்ரோ எனக்கு வந்து ப்ரீ வெட்டிங் ஷோ போட்டோ எடுத்து தரணும் நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மன்த் சிக்ஸ்ட்டீன்த் அன்னைக்கு ஃப்ரீயா நீங்கள் ஆமாம்ங்க ப்ரோ அதான் ப்ரோ அந்த ம அந்த டேட் அன்னைக்கு நீங்கள் வந்து போட்டோ சூட் எடுத்து தரணும் எங்களுக்கு ஆ ப்ரீ வெட்டிங் ஷோ அண்ட் வெட்டிங் ஷோ ப்ரோ அந்த தேர்ட்டி தௌசணே பார்க்குறீங்களா ப்ரோ அந்த தேர்ட்டி தௌசண்ட் அமௌண்ட் அது பார்க்குறீங்களா ப்ரோ ஓகே ப்ரோ கொஞ்சத்தை ரேட் கம்மி பண்ணுவீங்களா ஆமாம் ஆமாம் ப்ரோ இல்லை பா அந்த தேர்ட்டி தௌசண்ட் அமௌண்ட் சொன்னீங்கள்ல அதில் ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் டுவெண்ட்டி எய்ட் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியும்ங்களா சரி ஓகே ப்ரோ டுவெண்ட்டி எய்ட் கூட ஓகே தான் ப்ரோ அதான் ப்ரோ ப்ரீ வெட்டிங் ஷோ அப்புறம் வெட்டிங் ஷோவுக்காக லொகேஷன்லாம் ஓகே ப்ரோ நீங்கள் ஏதாச்சும் லொகேஷன் வெச்சுருக்கீங்களா ஆ ஓகே ப்ரோ இந்த நம்பர் தான் எனக்கு வாட்ஸப்பில் யூஸ் பண்ணுறேன் சென்ட் பண்றேங்க ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஞாபகமாக கொஞ்சம் வந்துவிடுங்க ப்ரோ ஆ ஓகே தாங்க்ஸ் ப்ரோ